ஆ ஹலோ மேம் ம் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கிங்க ம் ஆமாம் மேம் நியூ ஆ க்ளாஸ்ஸெலாம் நல்லா போகுது மேம் உங்களுக்கு ம் ஆமாம் மேம் எதுவுமே அவங்களுக்கு பேசிக் ஃபார்முலா எதுவுமே தெரில மேக்ஸ் சொல்லி கொடுத்தாலுமே எதுவுமே தெரில இங்கிலிஷ்ஷு எதுவுமே அவங்களுக்கு மேக்ஸ் வரல அவங்களுக்கு ம் ஆமாம் மேம் அது நம்ம நம்ம தான் ஸ்டெப்பெடுத்து இது பண்ணணும் ம் அவங்க ம் அப் ம் அவங்க வீட்டில் இருந்து பழகிட்டதால் அவங்களுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் வரல ம் நீங்கள் ஆன்லைனில் தான் க்ளாஸ் எடுக்கறிங்களா ம் ம் ஓகே மேம் ம் ஆ ஆமாம் மேம் டெய்லியும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் க்ளாஸ் மாதிரி வச்சி அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குலாம் மேம் ம் ம் ஓகேமா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க ஆ ஓகேமா ம் ஓகே மேம் தேங்க்யூ ஆ ஓகே மேம்